பெண்கள் அன்றாடம் எதிர்கொள்ளும் சவால்கள் வந்து நம்ம பஸ்ஸில் போகும் போது வேலைக்கு போகும் போதும் மற்ற ஆண்கள் நமக்கு கொடுக்குற தொல்லைங்க அங்கே மட்டும் இல்லாம ஆஃபீஸ் ஒர்க் போனாலும் அங்கேயும் நமக்கு பெண்களுக்கு வந்து ஆண்கள் தொல்லை கொடுக்குறாங்க ஆண் அதிகாரம் கொண்டு அதிகாரத்தை பயன்படுத்தி பெண்களுக்கு வந்து இடைஞ்சல் கொடுக்குறது எல்லா இடத்துலையும் பொது இடங்களிலும் சரி எல்லா இடத்திலும் வந்து பெண்கள் வந்து அதிகம் சவாலை எதிர்கொண்டு குடும்பம் நடத்துவதிலும் வேலைக்கு போகிறதுல இருந்து பிள்ளைங்களை பார்த்துக்கறதுல இருந்து ஆண்களை விட பெண்கள் மட்டுந்தான் அதிகம் சவாலை மேற்கொள்கிறாங்க ஆண்கள் வந்து போனோமா வந்தோமா வீட்டில் வேலையை பார்த்து வீட்டுக்கு வந்தோமா சாப்பிட்டோமா படுத்தோமானு இருப்பாங்க ஆனால் பெண்கள் எதிர்கொள்கிற சவால் வந்து கொஞ்சம் கிடையாது வீட்டையும் பார்க்கணும் ஆஃபீஸையும் பார்க்கணும் குடும்பத்தையும் மற்ற சுற்றுப்பு சுற்றுசூழல் எல்லாவற்றையும் வந்து பெண்கள் தான் பார்க்கணும் ஏன்னால் ஒவ்வொரு நாளும் அவர்கள் எடுக்கும் ஒவ்வொரு வேலையுமே ஒரு சவாலாக தான் மேற்கொண்டு கொண்டு இருக்கின்றார்கள் அடுத்து வந்து பெண்களின் பங்குன்னு பார்த்தோம்னா நம்ம வந்து இன்றைக்கி பெண்களோடய பங்கு இல்லாத எதுவுமே கிடையாது குடும்பமாக இருந்தாலும் வேலைவாய்ப்பாக இருந்தாலும் மற்றபடி எல்லா இடத்துலையும் பெண்களோடய பங்கோடய பங்கு இருந்தால் மட்டுந்தான் எல்லாமே வந்து நம்ம வந்து அன்றாடம் வாழ்க்கையில் வந்து நம்ம மேற்கொண்டு போயினே இருக்கிறோம் பங்குங் பங்குன்னு பார்த்தீங்கன்னா ஆண்களை விட பெண்களுக்கு தான் வந்து குடும்பத்தில் வந்து ரொம்ப பங்கு இருக்குது கணவனை பார்த்துக்கறதுலருந்து பிள்ளைங்களை பார்த்துக்கறதுலேந்து படிக்க வைக்கிறதுலேருந்து அவங்களுக்கு எல்லாமே பார்த்துக்குறது வந்து பெண்களோடய பங்கு தான் ப்ளஸ் வந்து நம்ம ஆஃபீஸ்க்கு போகிறோம் ஆஃபீஸில் போயிட்டு பெண்கள் வந்து ஒரு நிர்வாக திறமை இருக்கிறவங்க வந்து அங்கேயும் போயிட்டு இந்த கா இப்போது இருக்கிற காலகட்டத்தில் ஆஃபீஸ்ஸுக்கும் வந்து மேனேஜர் ஆகாவும் ப்ளஸ் வந்து பெரிய பதவி எல்லாமே வந்து ஆணுக்கு ஈக்வலாக வந்து பெண்களும் வந்து பங்கெடுக்கிறாங்க எல்லா எல்லா அலுவலகத்துலேயும் சரி எல்லா இடத்துலுமே வந்து பெண்களோடய பங்கு அதிகமாக இருக்குது அதிகமாக வந்து பாதுகாப்புன்னு சொல்லப் போனாக்கா பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு பாதுக்காப்புன் சொல்கிறாங்களேக்கொசரம் ஆனால் வந்து இந்த காலத்தில் வெளியில் வந்து நம்பி பெண்ணும் போக முடியல பெண் கொழந்தையும் போக முடியல யாருமே பொட போக முடியல கவரிங் செயின் போட்னு போனால் கூட பவுன் செயினுன்னு இன்றைக்கி கழுத்தை அறுத்துட்டு போகிறாங்க என்ன பாதுகாப்புன் சொல்கிறாங்க குழந்தைங்கள ஒரு மூணு வயசு குழந்த ரெண்டு வயசு குழந்த ஒரு பெண் கொ பெண் குழந்த வந்து நம்ம வந்து நம்பி வெளிய அனுப்ப முடியல பக்கத்தில் அக்கத்தில் விளையாட அனுப்ப முடியல அந்த அளவுக்கு பாதுகாப்பின்மையாக போய் குழந்தைங்களை பெரியவங்களை தவிர்த்து குழந்தைங்களை கற்பழிக்கும் ரேஞ்சிக்கு வந்து இன்றைக்கு உலகம் போய் இருக்கிறதன் பட்சத்தில் இது வந்து பெண்களுக்கு பாதுகாப்புலாம் வந்து நம்ம வந்து சொல்கிறோம் நாங்கள் சரி சமமாக எல்லாத்துலேயும் நாங்கள் வந்துட்டோம் நம்ம சொல்லிக்கலாமேக்கொசரம் ஆனால் இன்னும் பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு வந்து முழுமையாக இல்லைந்தான் நாங்களாம் சொல்லுவோமே என்றைக்கு வந்து பெண்கள் வந்து வந்து நகைகளை போட்டு போட்டுகுனு இரவு நேரத்தில் முழுமையாக வீடு வந்து சேர்றாங்களோ அன்றைக்கு மட்டுந்தான் வந்து பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு என்றைக்கி ஒரு குழந்த பெண் குழந்தை போய் விளையாடிட்டு எந்த ஒரு சேதாரமும் இல்லாத வீட்டுக்கு வந்து சேருதோ அன்றைக்கி தான் மென் முழுமையான பாதுகாப்பு பாதுகாப்புன்ற இடத்துல வந்து பெண்களுக்கு பாதுகாப்பாக பாதுகாப்பு கிடையவே கிடையாது சம உரிமைன்னு பார்க்க போனோம்னா பெண்களுக்கு சம உரிமைந்தான் சொல்கிறாங்க போஸ்ட்டிங்க கொடுத்து தட்டி வைய்பாங்க பேருக்கு நீ இரு நாங்கள் எல்லாமே பார்த்துக்குவோம்னு சொல்லி சொல்லுவாங்க நாங்களும் முழுமையாக சம உரிமைக்கு போராடின்னு தான் இருக்கிறோம் ஓரளவுக்கு கிடச்சிருக்குது விமானம் ஓட்டுறதுலருந்து பஸ்ஸு ஓட்டுறதுலருந்து ஆட்டோ ஓட்டுறதுலருந்து டூவீலர் ஸ்கூட்டினு போய் பெரிய வண்டி ஓட்டுற வரைக்கும் நாங்களும் தம் படிச்சி ஈக்வலாக ஆணுக்கு ப பெண் சமம் சமோன்னு நாங்களும் மேலே உயரணுன்னு தான் எங்கள் திறமைய வளர்த்துக்கின்னே வரோம் ஆனால் வந்து ஒரு ஒரு சமூகத்தார் ஒரு ஒரு சில ஆண் வர்க்கங்கள் வந்து பெண்களை உயரவிடாமல் வந்து அழுத்தம் கொடுத்துக்கின்னே இருக்கிறாங்க அதனால வந்து சம உரிமையும் இருக்கிறா மாதிரி இருக்குது ஆனால் இல்லாத மாரியும் இருக்குது